நீங்கள் யாருடன் பயணம் செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் சொல்கிற பதில் நான் வந்து நம்ம மனைவி அவங்க கூட வந்து தான் வந்து எங்கேன்னா வெளியே போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அது ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மள நம்பி நம்ம என் என்ன நம்பி வந்துருக்காங்க நம்மள நம்பி வந்துருக்காங்க அப்படின்றப்போ நம்ம தான் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்ன செய்யணும் அவங்களோடய எண்டெர்டெயின்மெண்ட் என்ன இதுநாள் வரையும் நம்ம கூப்பிட்டுட்டு போனாம் அதே சமயம் நம்மளுக்கும் ஆக்ச்சுவலி இந்த ஒரு ரீசன்னால் தான் நான் எப்பையும் வெளியே போகணும் அப்படின்னா ஒய்ஃப்பை கூப்பிட்டுப் போகணுன்னு ஆசைப்படுவேன் இதுதான் ரீசன்னும் கூட வேறு ஒன்று இல்லை தேங்க் யூ